ஆ சொல்லுங்கள் சார் யார் ஆ எஸ் சார் நீங்கள் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் இல்லை சார் அது ஒரு ஒன் வீக் ஆகும் சார் இல்லை சார் நிறைய இருக்குது எல்லா ஸ்கூலும் நம்மள்ட்ட தான் ஆர்டரு கொடுத்துருக்காங்க ஆ ப்ரைஸ் கம்மிங்கிறதுனால நம்மள்ட்டதான் கொடுத்துருக்காங்க ஆ நமக்கு ரெண்டு பேர் தான் இருக்கோம் ரெண்டு பேர் லீவு ஸோ அதனால கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் வாங்கிக்கலாம் தப்பாக நினைச்சிக்காதீங்க சரி சார் அவங்க ரொம்ப கம்பள் பண்ணதுனால ஒன்றும் நீங்கள் நீங்களும் வந்து அதுக்கப்புறம் எதுவும் கால் பண்லங்கிறதுனால நாங்கள் அப்படியே டிலே பண்ணிட்டோம் ம் ஓகே சார் பண்ணிக்கலாம் சார் ப்ரைஸ் ரேட் எப்படி சார் இல்லை எவ்வளோ எத்தனை பேர் பசங்க எத்தனை பசங்கன்னு சொல்லுங்கள் சார்

பேட்ச்செல்லாம் வைச்சி தைக்கணுமா சார் ஸ்கூல் பேட்ச்செல்லாம் ரெடி பண்ணி நாங்களே தைக்கிலாமா இல்லை நீங்களே கொடுத்துறீங்களா சரி ஓகே சார் எங்களோட குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும் ஸ்டிட்ச்சிங்குலாம் கொஞ்சம் ரேட்டு பார்த்து சாரி சார் கொஞ்சம் இது கஸ்டமர் ரெண்டு பேர் லீவு இது ஸ்டாஃப் ரெண்டு பேர் வேறு லீவு அதான் சார் இல்லைனா பண்ணி கொடுத்துருவேன் முன்னாடியே கண்டிப்பாக கண்டிப்பாக நெக்ஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு கையில் வந்து கொடுத்துருவோம் சார் பேமண்ட்டு நேரில் வந்து வாங்கிக்கலாமா சார் எப்படி சார் ஏதாவது அட்வான்ஸ் மட்டும் போட்டுவிட முடியுமா ஒரு தௌசண்ட் சரி ஓகே சார் ஆ நெக்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே வந்துடுறேன் சார் கண்டிப்பாக சரி ஓகே சார் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் வேறு ஏதாவது பேலன்ஸ் பசங்களுக்கு எதா இருந்தாலும் ஆர்டரு சொல்லுங்கள் சார் பண்ணிக்கலாம் ஓகே சார் தேங்க்யூ